குழாய் நீர் கிடைக்கிறதா குழாய் நீர் கிடைப்பதால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அல்லது எப்படி இருக்கும் தண்ணீர் சுத்தமாக இருக்கிறதா தண்ணீர் சுத்தமாக இருக்கு ஆனால் அந்த தண்ணி வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு முறையாவது அதில் ஒரு ப்ளீச்சிங் பவுடரோ இல்லை ஏதோ ஒரு ஒரு ஒரு கழிவோ ஏதோ ஒன்று போட்டு அதை சுத்தம் பண்ணி ஒரு ஊராட்சிக்கு தண்ணி விட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் நிறையா பேத்திற்கு ஜுரம் காய்ச்சல் சளி இருமல் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசு மருத்துவமனையில் போய் எல்லோரும் அட்மிட் ஆகிட்றாங்க அது எதில் இருந்து வருதுனா பேசிக்காக தண்ணிலேருந்து தான் பிரச்சனை வருது அதனால தண்ணியை நல்லா சுத்தமாக ஊராட்சிக்கு கொடுக்கணும் ஒரு அவங்க கொடுக்குற தண்ணியை நம்ம வீட்டில் டெய்லியும் சுடு சுட வச்சு அந்த தண்ணியை யூஸ் பண்ணணும் ஆனால் யாரும் சுட வைக்கிறது இல்லை அப்படியே யூஸ் பண்ணுறாங்க குழாய் நீர் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு டெய்லியும் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எடுத்து விட்டுடுறாங்க ஏழு மணி வரைக்கும் எங்களுக்கு தண்ணி வரும் குழாயில் நீர் கெடைக்கிறதுனால மக்கள் வாழ்க்கை எப்படி இருக்குதுனா தண்ணிக்கு நாங்கள் எங்கேயும் அலைய தேவை இல்லை எங்களுக்கு போதுமான தண்ணி வந்து எங்கள் வீட்டை தேடி வந்துடுது தண்ணீர் வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா இந்த மக்கள் வந்து சுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் அவங்க அங்கே போய் ஆத்துலேயோ ஏரிலேயோ சேர்கிற தண்ணி வந்து சுத்தமாக சேரும் வாரத்துக்கு ஒரு முறை சுத்தம் பண்ணி அந்த டேங்க்கை க்ளீன் பண்ணி தண்ணி மருந்து போட்டு க்ளீன் பண்ணி விட்டால் மட்டும் தான் தண்ணி சுத்தமாக இருக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு எல்லோருக்கும் பைப்பில் தண்ணி கண்டிப்பாக கிடைக்குது ஒன்ரை மணி நேரம் தண்ணி காலையில் எடுத்து விட்றதுனால எங்கள் குழாயில் தண்ணி தாராளமாகவே கிடைக்கிது அதனால எங்கள் வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கு எங்கள் ஊரில் தண்ணி பஞ்சம் எப்பயுமே இருக்காது எல்லோருமே தண்ணியால பயன்படுத்தினா கண்டிப்பாக தண்ணி எங்களுக்கு நிறையாவே இருக்கும் ஆனால் தண்ணியை அளவில்லாது பயன்படுத்தி கீழேயோ வேஸ்ட்டாகவோ ஊத்தறதினால வாய்க்காலில் ஊத்தறதினால தான் தண்ணி பிரச்சனை வருது